நம்ம என்னதான் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போனாலும் கிராமத்தில் இருக்கிற சந்தோஷம் நிம்மதி வந்து நமக்கு நகரத்தில் வந்து கிடைக்காது நகரத்துக்கு வந்து இடம் பெயர்ந்து போகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியும் அங்கே இருக்கிற வசதியான வாழ்க்கையும் அங்கே நமக்கு கிடைக்கற வேலை வாய்ப்பும் மட்டுந்தானே தவிர வேற நிம்மதியை தேடியோ சந்தோஷத்த தேடியோ நம்ம அங்கே வந்து போகிறது கிடையாது எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம திரும்பி இந்த கிராமத்தை தேடி வந்துதான் ஆகணும் கிராமத்தில் கிடைக்குற அமைதி காற்றோட்டமான இடம் நிம்மதி வந்து வேற எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து கிடைக்காது கிராமம் அப்படின்றது வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம் கிராமத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற மக்களும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாறோடோடையும் கூட்டுக்குடும்பமாக வாழ்ந்துகிட்டு நம்ம நகரத்தில் போய் தனியாக இருக்கிறப்ப தான் நமக்கு அதோட அருமை வந்து நமக்கு தெரியும்